கா காட்டில் போய் கேம் விளையாண்ட இது கல் வெளையாடுவாங்க அப்புறம் வந்து அஞ்சாங்கல்லு விளையாடுவோம் பாண்டி விளையாடுவோம் இது தாயக்கரம் போட்டு விளையாடுவோம் அப்புறம் வந்து கரம் போட்டுட்டு நான் ரெண்டு பேரு குதித்து விளையாடுற மாதிரி நொண்டி விளையாடுவோம் அப்பறம் ஒரு நாலஞ்சு விளையாட்டு விளையாடுவோம்